குட் மார்னிங் மேடம் நான் நீடாமங்கலத்தில் இருந்து வரேன் மேடம் என் பொண்ணு வந்து பத்தாவது முடிச்சுருக்கா இப்போ வந்து நான் அவளை அவள் வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கணும்னு சொல்றாள் அதுதான் உங்கள் இந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்கில் உங்கள் எஜுகேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி இது கேள்விப்பட்டு தான் நான் இங்கே சேர்க்க வந்திருக்கேன் ஆ ஃபீஸ்ஸெலாம் எப்படி அந்தமாதிரி எதாவது சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் பயோ மேக்ஸ் தானுங்க மேடம் ஆ ஓகே மேடம் அந்த இப்போ ஸ்போர்ட்ஸ்லெலாம் அவள் நிறையா சர்ட்டிவிகேட்லெலாம் வாங்கியிருக்கா மேடம் அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ்ஸெலாம் அது நீங்கள் இது அந்த அந்த டிஸ்ட்ரிக் லெவல்

ஓகே மேடம் அதுதான் அதனால் தான் மேடம் கேள்வி கேள்வி விசாரித்து நான் உங்கள் இ நிறுவனத்தில் என் மகளை சேர்க்கணுன்னு நான் இங்கே வந்திருக்கேன் ஆ ஓகே மேடம் நெக்ஸ்ட்டு மந்த்து ஒரு பதினைஞ்சாந்தேதி நான் அட்மிஷன் போட்டுக்கிறேன் மேடம் அப்போதான் அவளுக்கு அவளும் ஃப்ரீயாக இருப்பாள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மேடம்

ஓகே மேடம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் நீடாமங்கலத்தில் இருந்துதான் மேடம் வரோம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் பஸ்ஸும் ஓகே ஓகே தான் மேடம் எங்களுக்கு ஓகே மேடம் ஆ எல்லாத்துலேயுமே வில்லிங்காக தான் மேடம் இருக்காள் என்னோடய பெண்ணும் அதனால் தான் இந்த நிறுவனத்தில் சேர்க்கறதுக்கு எனக்கு அவள் அவளாக விருப்பப்பட்டு சொன்னாள் ஓகே மேடம் அந்த நம்பிக்கையில் தான் மேடம் நான் அங்கே சேர்க்க வரேன் ஆ இப்போ டேர்ம் ஃபீஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ மேடம் வரும் ஆ ஓகே மேடம் சேர்க்க வரும்போது என்னென்னோம் ப ப்ரூஃப்பெலாம் மேடம் எடுத்துகிட்டு வரணும் ம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஏதாவது ஃபீஸ் ஏதாவது கட்டணுமா மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ கால் கால் பண்ணு ஓகே மேடம் நான் கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வரேன் மேடம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம் ஆ வரேன் மேடம்